நான் படிக்கும் போது லைப்ரரி எங்கள் ஸ்கூல்ல கிடையாது ஆனாலும் புக்ஸ் எடுத்து படிப்பேன் ஏன்னா எங்கள் அம்மா வந்து புக்ஸ் ஒன்று ஒன்றா எங் நான் என் தம்பி அவங்க மூணு பேர் இருக்கிறதுனால எனக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும் ரீடிங் புக்ஸ் போட்டு சின்ன வயதிலே படிக்க பிடிக்கும் ஒரு படம் போட்டு ஒரு புஸ்தகத்தில் படம் படம்மாக கட்டக்கட்டமாக படங்களாக இருக்கும் கீழே வந்துட்டு ரெண்டு ரெண்டு வரியில எழுத்தாக இருக்கும் அந்த மாதிரி கதைகள் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் நானும் என் தம்பியும் நல்லா கதைகள் வாசிப்போம் ஸோ எனக்கு புக்ஸு படிக்க ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொருத்தரையும் பற்றியும் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட நியூஸ்லலாம் அவங்களோட ஒவ்வொரு டைரியாக எடுத்து அவங்களை பற்றி ஒன்று ஒன்றா தெரிஞ்சிக்கிட்றது இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப அவங்களோட வாழ்க்கைய பற்றி பார்க்குறது அவங்க வாழ்க்கைய பற்றி படிக்கிறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி படிக்கும்போது இத்தனை க்ரைம் நாவல் நான் நிறைய படிப்பேன் ஸோ அது வந்து க்ரைம் க்ரைம் நாவல் வந்து ஒவ்வொரு ராஜ்குமார் நாவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதிகமாக வாசிப்பேன் ஒரு கதையை படிக்கிறதுக்கு எனக்கு ரெண்டு நாள் ஆகும் ஸோ காலையில் ஆரம்பிச்சேன்னா கோ படிப்பேன் இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பேன் ஸோ வீட்டில் வேலை செய்யணும்னால செல்லை வச்சிட்டு ப புக்கை தூற வச்சிட்டு நல்லா வேலை செஞ்சு முடிச்சிட்டு மதியம் அப்புறம் படிப்பேன் தூங்குகிற நேரத்தை தூங்காமல் புக்கை படிப்பேன் அப்புறம் சாயந்தரம் ஆயிட்டுனால் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன் ஒரு ஆறு மணிக்கு அப்புறம் மறுபடியும் படிப்பேன் ஒரு எட்டு மணி வரை படிப்பேன் அதோடய மறு நாள் அதே மாதிரி கன்டினியூவ் பண்ணுவேன் இப்படி புக்கை படித்து படித்து ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு திருப்ப ஒரு கதையை முடிப்பேன் இந்த மாதிரி எனக்கு கதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் எழுத பிடிக்கும் பேச பிடிக்கும் எனக்கு அதை வாசிக்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வாசிப்பேன் நிறைய வாசிக்க ஆசைப்படுவேன் ஏன்னா எனக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒன்று படிச்சிக்கிட்டே இருக்கணும் இல்லை ஏதாவது வேலை செஞ்சிக்கிட்டு இருக்கணும் மாதிரி எனக்கு விருப்பமாக இருக்குது புதுசு புதுசாக கத்துக்கிடணும் அப்படின்னு நான் நினைப்பேன் அதனால் புக்ஸ்ஸை படிப்பேன் க்ரைம் நாவல் நிறைய விரும்பி படிப்பேன் அப்புறம் இந்த சிறுவர் மலர் சிறுவர் மலர்ல கதைகள் வரும்லாம் குழந்தைகள் கதைகள் அதையும் நான் சின்ன வயதிலே நிறைய படிப்பேன் எனக்கு புக்ஸுனால் ரொம்ப வாசிக்க பிடிக்கும் ஒவ்வொரு இதாக வாசிக்க பிடிக்கும் அப்புறம் அம்பேத்காரை பற்றி கொஞ்சம் நிறைய படிச்சிருக்கேன் காந்தியடிகள் அந்த படத்தில் வந்து அவர் ஃபோட்டோஸ் வந் இருந்துச்சு அப்போது சின்ன வயதுல கேட்டிருக்கேன் அப்போ அது காந்தியடிகள் அப்படின்னு சொன்னதிலேருந்து அவர் ஏன் இந்த பாடத்தில் வந்திருக்காரு மற்ற ஒரு இவங்களும் வரலயே அப்போ காந்தியடிகள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி சின்ன வயதிலயே அதுலேயிருந்து அந்த காந்தி தாத்தா பற்றி நான் நிறைய காத்துக்கிட்டதனால அவரை இன்ட்ரெஸ்ட்டாக படிக்க ஆரம்பித்தேன் அவரோடய கதைகளை ஒன்று ஒன்றா சுயசரிதை ஒன்று ஒன்றா என்ன செஞ்சேன் படிக்க ஆரம்பித்தேன் அம்பேத்காரை பற்றி அப்போ அயோத்திதாசரை பற்றி புக்கு இருக்குது அதை வச்சு நிறைய படிச்சிருக்கேன் ஒவ்வொரு புத்தகமும் படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாள் ஆகும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இன்ட்ரெஸ்ட்டாக கதையை படிப்பேன் போர் அடிச்சால் விட்டிருவேன் ஆனால் போர் அடிக்காது புத்தகம் படிக்கிறத்துக்கு போர் அடிக்காது அப்புறம் நிறைய அறிவியல் கதைகள் படிப்பேன் அறிவியலை கற்றுக்கிட்டத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எதாவது புதுசாக கண்டுபிடிச்சிட்டே இருந்தால் அது எப்படி கண்டுப்பிடிச்சாங்க எந்த கெமிக்கல்ல கலந்தாங்க எந்த கெமிக்கல்ல கல க கலந்தாங்க எந்த கெமிக்கல்ல கலக்கலை ஸோ இந்த பொருள் எப்படி உருவாச்சு அப்படி சொல்லி எனக்கு எனக்கு ஆர்வமாக இருக்கும் அப்படி மாதிரி புக்ஸுங்க படிக்க அப்படி நிறைய கத்துக்கிட்டிருக்கேன் அப்புறம் விலங்கினத்தை பற்றியும் பாத்திங்கன்னா அதை வச்சு நான் ரொம்ப ரொம்ப படிப்பேன் ஏன்னா பறவைகள் இனங்கள் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு நாள் கூந்தக்குளத்துக்கு டூருக்கு போயிருந்தேன் ஸோ அங்கே பறவைகளை நிறைய பா பார்த்தேன் இந்த தண்ணிக்குள்ள போகிறத ஸோ அந்த இந்த இவ்வளோ இவ்வளோ பறவைகள் இருக்குது அப்போ நம்ம ஊர்ல ஏன் இல்லை அதுக்கு என்ன சூல்நிலை தான் காரணமா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணதனால அந்த பறவைகளை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கேன் ஸோ பறவைகள் இனத்தை பற்றி நான் படிப்பேன் ஏதாவது வித்தியாசமாக பார்த்தமா ஏன் வித்தியாசமாக இருக்குது இது ஏன் நம்ம ஊர்ல இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கேள்விகள் எழுப்பப்படுமா நான் ஸோ அதனால் பார்ப்பேன் புக்கெடுத்து வாசிப்பேன் எனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கும் சொல்லிக்கொடுப்பேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லிக்கொடுத்தா எனக்கு அது மனப்பாடத்தில் இருக்கும்ன்ட்டு நான் நினைப்பேன் எப்போவுமே அது இருந்திருக்கு மற்றவங்களுக்கு நான் சொல்லச்சொல்ல தான் எனக்கு மனப்பாடம் ஆகும் அதனால் ஒவ்வொரு புத்தகத்திலையும் பா பழைய பார்த்து கத்துக்கிட்டு அதனோடய கருத்துக்களை மனசுக்குள்ளே வச்சிக்குடுவேன் கருத்துக்களை வச்சிக்கிடுவேன் ஏன்னா இப்போ அம்பேத்காரை பற்றி படிச்சால் அவர் ஒரு அவர் ஒரு தனி கேரெக்டர் காந்தி தாத்தா வச்சு படிச்சால் அவர் ஒரு தனி கேரெக்டர் அவர் ஒரு கொள்கை வேற கொள்கை இவர் ஒரு கொள்கை ஆனால் எல்லாருமே என்னது சுதந்திரத்துக்காண்டி பாடுப்பட்டவங்கள் தான் இப்போது அண்ணாவை எடுத்துக்கிட்டீங்கன்னால் அப்படிதான் அவர் தலைவர் ஸோ நல்ல அது காமராஜர் எடுத்துக்கிட்டம்னா அதை அதை விட சூப்பர் தலைவர் ஸோ எப்படி எம்ஜிஆர் இப்படி எல்லாரையும் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களோடய ஒவ்வொரு சுயசரிதையும் கொஞ்சம் கொஞ்சம் படிக்க படிக்க அதனோடய அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அவங்க அவங்களோடய அரசியல்ல என்னெல்லாம் செஞ்சாங்க அப்றம் அவங்க என்னெல்லாம் மக்களுக்கு செஞ்சிருக்காங்க அவங்களோட தனிப்பட்ட கொள்கையெல்லாம் ஒன்று ஒன்றா என்னது இப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட்டாக படித்து வச்சிக்கிடுவேன் ஏன்னா அவங்களை பற்றி ஒவ்வொரு வித்தியாசத்தையும் நான் கற்று வச்சிக்கிடுவேன் ஏங்கிட்ட அதெல்லாம் அது ஏதாவது மைனஸ் பாயிண்ட் இருக்கா இல்லை ப்ளஸ் பாயிண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி படிப்பேன் எந்த புக்ஸ் புக்ஸ் புக்ஸ் புக்ஸ் கிடைச்சாலும் கீழேயே பேப்பர் கிடந்தாலும் எடுத்து புக்ஸ் எடுத்து அந்த சாரி அந்த பேப்பர் எடுத்து வாசிச்சிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அதில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்பேன் அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறது என்னோடய ஹாபின்னு சொல்லலாம் பொழுதுபோக்குன்னு சொல்லலாம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பேன் பேஸ் எனக்கு அத பா பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் யாராவது பக்கத்தில் இருந்தால் அவங்கள்ட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் இன்னைக்கி இதை படிச்சு பார்த்தேன் இதில் இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இப்படி தான் எனக்கு புக் ஓட படிக்கிறதுக்கு ஆர்வம் ரொம்ப ஏன்னா அதில் புதிய புதிய கண்டுபிடிப்புகளாக தானே இருக்கும் ஸோ அதை பற்றி படிக்கும் போது அவங்களோடய வரலாறுகளை படிக்கும் போது ஒரு தூண்டுதல் அதாவது ஒரு நம்மளும் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ நம்மளும் இப்படி இருக்கலாமோ ஸோ அவங்க இப்படி இருக்க போய் தான் இந்த நாடு சுதந்திரம் அடஞ்சிருக்குது ஸோ இந்த மாதிரி நம்மளும் இருந்தால் நம்ம வீட்டையும் நல்லா வச்சிக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது ஏன்னா அவங்கக்கிட்ட நல்ல நல்ல விஷயங்களும் நம்ம படிக்கும்போது நிறைய கத்துக்கிடுலாம் ஸோ பா அப்போவுமே தொழில்நுட்பம் இல்லாத காலத்திலயே அவங்க இவ்வளோ முன்னேட் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க ஸோ அம்பேத்கார்லாம் அப்பவே லண்டன்ல போய் படிச்சிருக்கார் இங்கிலாந்துல போய் படிச்சிருக்கார் ஒரு கஸ்டப்பட்ட ஒரு வீட்டிலேருந்து வந்தவர் லண்டன் வரைக்கும் போய் இங்கிலாந்து வரைக்கும் போய் படிச்சிருக்காருனால் இப்போ நம்ம கொஞ்ச அளவில் பரவாயில்லை அப்போ நம்ம ஏன் படிக்க முடியாது இப்படிலாம் யோசிச்சிருக்கேன் ஸோ எனக்கு புக்ஸு படிக்க படிக்க தான் ஒருத்தவங்களோடய கேரெக்ட்ரை வச்சிப்பாக்க பார்க்க தான் இப்போ நம்ம ஏ எவ்வளோ இருக்கணும் நம்ம எப்படி இருக்கணும் சொல்லி கத்துக்கிடுவேன் எனக்கு புதிய புதிதாக படிக்கிறதுக்கும் கத்துக்கிட்றதுக்கும் ரொம்ப பிடிக்கும்